இந்த இந்திய பொருளாதாரத்தை இன்றைய தேதியில் முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த பங்குச்சந்தை தான் இந்த பங்குச்சந்தையை பற்றி நம்ப சரிவர தெரிஞ்சு அந்த பங்குச்சந்தையில் இருக்கக்கூடிய நிபுணர்களுடைய கருத்துகள் ஆலோசனைகள் அவங்க கொடுக்க கூடிய தகவல்கள் எல்லாத்தையும் கேட்டு சரிவர நம்ப அதில் ஒரு புரிதல் கெடைச்சதுக்கு அப்புறம்தான் இந்த பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதோ இதை பங்குச்சந்தை சம்மந்தப்பட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்பு செய்யறதையோ நம்ப செய்யணுங்கறதுதான் இந்தியாவில் இருக்கக் கூடிய அனைத்து விதமான வணிக வரித்துறை வருமான வரித்துறை வருவாய் துறை மற்றும் இதர பண சம்மந்தப்பட்ட மற்றும் வங்கி சம்மந்தப்பட்ட அலுவலர்களும் நபர்களும் பரிந்துரைக்க கூடிய ஒரு செயலாய் இருக்குது இந்த பங்குச்சந்தையில் இன்றைய தேதியில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கறது ரொம்ப பெரிய அளவில் விரிவடைஞ்சிருக்கு இதற்கு காரணம் நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்தர மோடி அவர்களுடைய தலைமையிலான இந்த பாஜாகா அரசு கிட்டத்தட்ட பத்து வருடங்களாக இதற்கான ஒரு சரியான அடித்தளத்தை அமைச்சுருக்குனே சொல்லலாம் ஸோ எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நம்ப நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கிருக்க கூடிய இந்த சூழலில் கடந்த காலங்களில் கடந்த ஐந்து ஆண்டுகள் மற்றும் பத்து ஆண்டுகளில் நமது பாரத பிரதமர் தலைமையில் நடந்த அரசு எடுத்த நடவடிக்கைகள் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மற்றும் டிஜிட்டல் ஆப்ஸுகளுடைய வளர்ச்சிக்கு பெரும் உதவி பண்ணியிருக்குது அது இந்திய வர்த்தகத்தில் இந்திய பங்குச்சந்தையையே வந்து புரட்டி போட்டிருக்குற அளவுக்கு ஒரு மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு சரி இந்த டிஜிட்டல் ஆப்ஸுகள் இந்தியாவில் இப்படி உலாவிட்டுருக்கிறதுல எதுவும் ரிஸ்க்கு இருக்கானா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குது ஏன்னால் அதற்கான கட்டுப்பாடுகள் எதுவும் இதுவரைக்கும் சரிவர கொடுக்கப்படல செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இண்டியா செபி இதற்கான வேலையை செய்யணும் ஆனால் அது சரிவர தன்னாட்சியான ஒரு அமைப்பாக இல்லை அது அரசுக்கு கீழதா இருக்குங்கறதனால நம்பளால் அதை வந்து சரிவர பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் இன்றைக்கு நிலவிட்டுருக்கு அதுமட்டுல்லாமல் இந்த டிஜிட்டல் ஆப்ஸில் இருக்கக் கூடிய ரிஸ்க்குகள் என்னனா அந்த டிஜிட்டல் ஆப்பில் யார் பயனீட்டாளர் யார் முதலீட்டாளர் யார் பயனாளர் மற்றும் யார் தரகர் இப்படிப்பட்ட நபர்களுடைய தகவல்கள் சரிவர இருக்கப் போவது இல்லை அதுமட்டுல்லாமல் அந்த நிறுவனத்துடைய முறையான முகவரி அது எப்போ உருவானது அது எத்தனை காலங்களுக்கு பர்மிட் வச்சுருக்கு அது சம்மந்தப்பட்ட தகவல்கள் எதுவுமே பெரும்பாலும் அதில் இருக்கப் போவதும் இல்லை இந்தமாதிரி பல சிக்கல்கள் சட்ட சட்டரீதியாகவும் சட்டதற்கு புறம்பாகவும் இருக்கிறதனாலதான் இந்தியாவில் டிஜிட்டல் ஆப்ஸ்னுடைய உபயோகம்ங்கறது ரொம்ப ரொம்ப சவாலான ஒன்றாருக்கு இதெல்லாம் நம்பளுடைய அரசு சரிவர ஒழுங்குபடுத்த கூடிய ஒரு சூழலில் இந்தியாவில் டிஜிட்டல் ஆப்ஸுகளை பயன்படுத்துவதில் எந்த விதமான பிரச்சினையும் இருக்கப் போறதுல்லை இந்த பங்குச்சந்தையுடைய ஏற்றங்களும் இறக்கங்களும் அதற்கு எந்த விதமான அளவுக்கு தொந்தரவும் கொடுக்க போறதுல்லை பெரும் முதலீட்டார்களிலிருந்து என்னை மாதிரியான சாமானிய மக்கள் வரைக்கும் பயன்படுத்த கூடிய ஒரு எளிய தளமாக இந்த டிஜிட்டல் ஆப்ஸுகள் பங்குச்சத்தைக்கு ஒரு மிகப் பெரிய உதவியை செய்யுங்கறதில் எந்த விதமான ஐயமும் இல்லை ஆனால் அதை சரிவர அரசாங்கம் தலையிட்டு ஒழுங்குமுறைப்படுத்துற சூழலில் மட்டும்தான் அதனுடைய சக்ஸஸ்ங்கிறது இருக்குது